நம்மளோட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளவோ இருக்கு சுற்றி பார்க்கறதுக்கு அவங்க நிறைய என்டர்டைனிங்காக வச்சுக்கிறதுக்கு இப்போ நிறைய நம்மளோட திரு கோயில் திருவிழாக்கள் கும்பாபிஷேகோம் இப்போ எவ்வளவோ நடக்குது இல்லையா அப்போ மாதம் மாதம் ஒரு ஒரு மாதம் ஒரு ஒரு ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு ஒரு தெய்வத்துக்கு இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ரொம்ப ஸ்பெசிபிக்காக எடுத்து கொண்டாற்றது அதுக்கு அப்புறோம் வந்து நிறையா திருவிழாக்கள் வரும் திருவிழாவில் வந்து ஒயிலாட்டம் தப்பாட்டம் கரகாட்டம் எல்லாமுமே மயிலாட்டம் இதெல்லாம் ஆடுவாங்க இப்போ திருவிழாவுன்னா பால் கொடம் எடுக்குறாங்க அப்படினா காவடியும் எடுப்பாங்க அதில் வந்து மயில் காவடி பரவை காவடி இதெல்லாமே எடுப்பாங்க அதனால என்டர்டைனிங்காக இருக்கும் பார்க்கறதுக்கு அதுக்கு அப்புறோம் நிறையா கோயில் திருவிழாக்கள் இதில் வந்து கரகா அந்த ராட்டுனோம் இருக்கும் நம்ம நிறையா அங்கே விளையாட்றத்துக்கும் நிறையா இருக்கும் நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கும் நிறையா விஷயங்கள் வச்சி இருப்பாங்க நம்ம ஊர பொறுத்த வரைக்கும் அப்புறோம் பாட்டு பாடி இது பண்ணுறது இதெல்லாமே இருக்கும் அப்புறோம் தெரு நாடக நாடகங்கள் அப்படின்னு வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா திருவிழாலனா இப்போ ஊருகள்ல கிராமஹங்கள்லாம் திருவிழா நடக்குதுன்னா அங்கே வந்து நாடகம் போடுவாங்க இல்லையா நைட்டு வந்து அங்கே மேக்சிமம் வள்ளி திருமணம் நாடகம் அப்புறோம் வந்து இன்னும் நிறையா டிஃபரண்ட் டிஃபரண்ட் ஸ்கிரிப்ட்ஸ் வச்சி இருப்பாங்க இந்த படத்துலலாம் வருல முத்து படத்துலலாம் வருல அந்தமாதிரி நிறையா நாடகங்கள்லாம் நடிப்பாங்க நாடக கலைஞர்கள் வருவாங்க எவ்வளவோ நாடக கலைஞர் இருக்காங்க அதில் எவ்வளவோ வித்தியாசம் வித்தியாசமான விஷயங்களும் இருக்கு நிறையா இருக்கு இப்போ நாடகங்கள் அப்படினாலே அது ஒரு அழிஞ்சு கிட்டு வர்ற கலை தான் பட் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு கலையின்னு சொல்லுவாங்க நாடக கலையை வந்து நம்மளோட வர்றவங்களுக்கு சுற்றி பார்க்கணுன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு